பேர்டு வாட்சிங் செய்யும் போது நீங்கள் பார்க்கும் பறவைகள் எப்படி அடையாளம் காண்பீர்கள் பேர்டு ஃ வாட்சிங் போது நம்ம பார்க்குற பறவையை எப்படி அடையாளம் காண்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப் ஃபீல்டு கைட் ஆப்ஸ் அல்லது வேறு ஏதாவது முறையில் பயன்படுத்துகிறீர்களா இல்லல்லை அந்த மாதிரி எந்த ஆப்ஷனும் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம நார்மலாக ஃபேர்டு வந்து கண்ணால் பார்த்துதான் வாட்சிங் பண்ணுவோம் ஸோ பேர்ட் வாட்சிங்கில் வந்து நம்ம பறவையை எப்பொழுதுமே கண்ணால் பார்த்து மட்டுந்தான் உறுதி செய்வோம் அது மட்டுந்தான் எப்பொழுதுமே நமக்கு சாத்தியமான கூறாகும் ஸோ நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை கண்ணால் பார்த்தே நம்ம வந்து உறுதி செஞ்சிக்கலான் இந்தப்பறவை இங்கே தான் இருக்குது இது வந்து அந்தப் பறவை தான் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்றதுக்கு நம்ம வந்து கண்ணால் பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணாலே போதும் பேர்ட் வாட்சிங் போது நம்ம வந்து மற்றபடி கேமராவோ அல்லது ஃபீல்டு கைட் அப்படி இல்லாட்டி ஆப்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அல்லது வேறு எந்த முறையும் பயன்படுத்த தேவையில்லை நம்ம ஆல்ரெடி அந்த பறவையை வந்து பார்த்துருப்போம் நேரில் நிறையா டைம் பார்த்துருப்போம் நேர்லேயும் பார்த்துருப்போம் ஃபோட்டோஸ்லேயும் பார்த்துருப்போம் ஜுலியும் பார்த்துருப்போம் பறக்கும்போதும் பார்த்துருப்போம் எங்கேயாச்சும் உக்காந்துருக்கும் போதும் பார்த்துருப்போம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த பறவைனால வேறே எதை வச்சும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தேவைல்ல அதையும் ஒரு பார்க்காத ஒரு பறவையாகருந்தா அந்தமாதிரி பொருளை வச்சு ஐடெண்டிஃபிகேஷன் பண்ணலாம் அது வந்து ஒரு முறையாக ஆகும் பண்ணற முறை ஆகும் அதுமாதிரி தான் பேர்டு வாட்சிங் வந்து நம்ம பண்ணுவோம் வெளிநாட்டில் இது வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க பேர்ட் வாட்சிங்குக்கு அப்போதான் அந்த வெளிநாட்டு மக்கள் அதை ஈர்க்குவாங்க டூரிஸ்ட்டு ப்லேஸ்